ரசாயன பூச்சிக்கொல்லி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து மண்ணை வந்து அழிக்கிதுதாங்க அந்த மண்ணை எப்படி அழிக்கிது அப்படினா முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எரு சாணி இந்தமாதிரிலாம் போடுவோம் ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படினா நம்ம வந்து நெறைய விதமான பூச்சிக்கொல்லிகள் அப்றம் வந்து குருணைகள் இதெலாம் பயன்படுத்துறதுனால் தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாட்டு சாணம் எரு அப்றம் வந்து இந்த இல தழை இதெலாம் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு போகத்துக்கு ஒரு தடவை போட்டு மண்ணை வந்து ரொட்டேடர் வச்சு கிளறி விடுவாங்க ஆனால் ஏர் உழுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் மண் மண்ணோடய தன்மையே மாதிரி போய்டிச்சு மண்ணே என்ன சொல்லுதுனால் நீங்கள் இந்த உரத்த கொடுத்தா தான் நான் உங்களுக்கு விளைய வைப்பேன் அப்படின்னு சொல்லுது அதனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே ரசாயன பொருளாக மாற்றி இதுக்கு மாற்று வழிங்கிறது நம்ம கையிலல் தாங்க இருக்குது நம்ம தான் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லியை மாற்றாம நம்ம வந்து இயற்கை உரங்களை நம்ம தான் வந்து போட்டு விளைவிக்கணும் இல்லை எல்லாருமே காசுக்காக ஆசைப்பட்டு எல்லாருமே ரசாயனத்தை வாங்கி அடிக்கிறாங்க ஏன்னா ரசாயன பொருட்கள் நம்ம பூச்சிக்கொல்லிலாம் அடித்தோம் அப்படினா அது நல்லா வளருது பூச்சி சா செத்து போய்டுது நல்லா வளருது வளர்ந்து நமக்கு நிறைய மகசூலை தருது அப்படிங்குற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறாங்க இது வந்து மாற்றணும் அப்படின்னா இதுக்கு மாற்று வழி நம்ம நம்மளோட கையில் தான் இருக்குது நம்ம தான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் நம்ம வருங்கால விவசாயிகள் வருங்கால இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விவசாயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்தமாதிரிலாம் பண்ணால் மண்ணோடய தன்மையும் மாறாது மண்ணும் மாறாது நம்மளும் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்குறோம் ரசாயன பொருள் பயன்படுத்துறதுனால் இப்போ நமக்கு வந்து உடல் சுகர் ப்ரஸ்ஸர் அப்றம் எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து ஈஸியாக வந்து வந்துடுது காரணம் வந்து நம்மளோட அரிசி தாங்க அரிசியை வந்து நம்ம என்ன பண்றோனால் மே ரசாயன உரம் போடுற உரங்களாம் போட்டு அதிகமாக பயன்படுத்துறதுனால் அதுவுமே வந்து நமக்கு கெமிக்கலாகதான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது அந்த காலத்தில் எல்லாமே வந்து கத்திரிக்காய் பூச்சா இருக்கும் வெங்காயம் பூச்சா இருக்கும் எல்லாமே ஆனால் இப்போ பூச்சா இருந்தால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க பூச்சா இருந்தாதாங்க நல்லது பூச்சி இருந்தால் மட்டும் தானே அது நல்ல காய்கறி பூச்சி பூச்சிக்கொல்லி அடித்து அந்த பூச்சிக்கொல்லி வெஷத்ததான் நம்ம சாப்பிடக்கூடாது எப்பொழுதுமே அதனால் நம்ம நம்ம தான் நம்ம கையில்தான் மாற்றுக் கருத்து இருக்குது நம்மதான் வந்து புதிய எரு எருவாக இயற்கை உரங்கள போட்டோம்னால் ஈஸியாக வந்து வளர்ந்துரும் அப்போ தான் நம்ம வந்து இது அந்த ரச மண்ணை வந்து மண்ணோடய தன்மையை அழிக்காமல் பாதுகாக்கலாம் மரங்கள் நிறையா வளர்த்தோம் அப்படின்னாலும் மண்ணோடய தன்மை மாறாமல் இருக்கும்